வணக்கம்மா கரஸ்பாண்டட் பேசுகிறேன் ஆ தெரிஞ்சிக்கலாம் உட்காருங்கம்மா உங்கள் பையன் முதல் போன வருடம் நல்லா படித்து கொண்டு இருந்தான் இந்த வருடம் அவன் படிப்பில் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது நன்றாக வகுப்பில் கவனிப்பதில்லை படிப்பில் கொஞ்சம் பின் தங்கி இருக்கிறான் அதற்காகதான் நான் உங்களை பலமுறை அழைக்க உங்கள் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொள்ள முடிய வில்லை எப்பொழுதோ அழைக்கப்பட வேண்டியது இப்பொழுது உங்களை அழைக்கவே அழைப்பதாக இருக்கின்றது ஓகே

ஆ சரி அவனை படிக்க நீங்கள் என்ன வீட்டில் செய்து கொண்டு இருக்கீங்க அவனுக்கு சிறப்பு வகுப்பு எதாது அனுப்பியிருக்கிங்களா சரி அதுக்காக தனி வகுப்பு கூட நாங்கள் எடுக்க ஏற்பாடு பண்ணுறோம்மா ம் சரி

தனி பயிற்சி வகுப்புகள் இருக்குது பள்ளி முடிந்த பின்னாடி ஒருமணிநேரம் ஈட்டி ஓட்டபந்தயம் தடை தாண்டுதல் அதுக்கு பயிற்சி வகு வ வகுப்பு நடத்த படுகிறது அதில் அவனை சேர்த்துக்கூட விடலாம் அதில்தான கத்தணும் ஆ சரிங்கமா ம் சரிம்மா அவனுக்கு தனியாக சிறப்பு வகுப்பு எடுக்க சொல்கிறேன் கணித ஆசிரியை கூப்பிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதிங்க அவன் நல்லபடி படிப்பான் அவனுக்கு பிடித்த விளையாட்டு துறையில நீங்கள் அந்த ஃபார்ம் கொடுக்கணும் அது எதில் விளையாட்டில இன்ட்டு இது இருக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஆ ஆ சரிம்மா

ஆ நன்றிம்மா